நான் சத்தமாக சிரிக்க வைக்க புத்தகன்னால் புத்தகம் படிச்சுருக்குறேன் நான் சத்தமாக சிரிக்க வைக்க படித்த புத்தகம்னால் தெனாலிராமன் கதைதான் தெனாலிராமன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவார் அவருடைய புத்திசாலித்தனம் நம்மள சிரிக்க வச்சுரும் சமயத்தில் வந்து மன்னனை மன்னரையே சிக்கலில் மாட்டி விட்டுட்டு புத்திசாலித்தனமாக அவர் சிரிக்க வச்சுடுவாரு அவருடைய கதை தொடங்கிறது ஒரு பக்கம் போகும் ஆனால் கடைசியாக நம்மள வந்து ரொம்ப அதிகமாக சிரிக்க வச்சுருவாரு அவர் நையாண்டி கலந்த பேச்சை கேட்டம்னால் ரொம்ப சிரிப்பு அதிகமாக வரும்